ஹிந்தியுடன் தமிழ் மொழியை ஒப்பிட முடியாது ஹிந்தி என்பது வட நாட்டைச் சேர்ந்தது தமிழ் என்பது பழமையான தொன்மையான மொழி தமிழ் த தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆரியர்கள் எப்பொழுது இந்தியாவை நோக்கி வந்தார்களோ அப்பொழுது உருவான மொழி தொன்மையான மொழி பழமையான மொழி தமிழ் மொழி ஹிந்தி ஹிந்தி என்பது வட நாட்டிற்கு மட்டும் சொந்தமான மொழி ஹிந்தி மொழி